ஹலோ அறுபடை ட்ராவல்ஸ் பாலாஜி நான் உமா பேசுறேன்பா எனக்கு கொஞ்சம் எனக்கு ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு விருதாச்சலமில் ட்ரெயின் நான் சென்னை போகணும் ட்ரெயினில் எனக்கு கொஞ்சம் விருதாச்சலம் டிராப் பண்ண முடியுமா என்னோடய பைக்கு ரிப்பேர் ஆகிருச்சு நான் இப்போது இந்திரா நகரில் இருக்கேன் இந்திரா நகரில் இருந்து எனக்கு விருதாச்சலம் போகிறதுக்கு எனக்கு பைக்கு ரிப்பேர் ஆகிருச்சி நீ கொஞ்சம் வந்து என்னை கொஞ்சம் பிக்கப் பண்ணி விருதாச்சலமில் டிராப் பண்ண முடியுமா எமர்ஜன்சி எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்து நீ விட முடியுமா எனக்கு கொஞ்சம் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுப்பா